இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கப் போகிறோம் இதில் வந்து மருத்துவக் கட்டமைப்பு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்காக பல பேர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஏக்கமாக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து டுவெல்த் படிச்சால் நான் டுவெல்த்தில் நிறைய மார்க் எடுத்தாலே இந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போல்லாம் இப்போல்லாம் அப்படி கிடைக்கிறது கிடையாது நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வை எழுத சொல்கிறாங்க அதில் நல்ல மதிப்பெண் கிடச்சா மட்டுமே இந்த எம்பிபிஎஸ் இது சீட்டு கெடைக்கிது இதனால் பசங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள ப நல்லா படிச்சுக்கிட் படித்து இந்த எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க இதனால் எம்பிபிஎஸ் சீட்டை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த நம்ம படிக்கின்ற படிப்பில் இதை வந்து வாங்கிறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க எல்லாரும் இதை வா இதை வாங்காமல் தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ்ஸுக்கு மட்டும் படிக்காமல் வைக்கில் இதுமாரி நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பாக இருக்குது இதை நம்ம கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த நீட் தேர்வு வந்து ரொம்ப இந்த நீட் தேர்வு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எழு எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆறாவதுலேந்தே இருந்தே நல்லா படிக்கணும் அப்படி நல்லா படிச்சால் மட்டும் தான் இந்த நீட் தேர்வை நம்ம நல்லா எழுதி அதில் கரெக்டான மா மதிப்பெண்ணை எடுத்து நம்ம அந்த நீட் தேர்வில் நல்ல பாஸ் ஆகி நம்ம எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க முடியும்